இன்றைக்கு வந்து இந்தியா சந்திக்கும் சில சில பெரும் சவால்கள் அப்படினா அதில் ரொம்ப இம்ப்பார்ட்டன்னான ஒன்று என்ன அப்படின்னா பொருளாதார பிரச்சனை ஏன் நான் பொருளாதார பிரச்சனை அப்படினு சொல்றேன்னா பொருளாதாரம் வந்து ரொம்ப சீரழிஞ்சி இருக்குது இண்டியாவில் ஏன் அப்படினா இப்போ இந்த கோவிட் கொரோனா வைரஸ் வந்து ரொம்ப பரவுச்சு அந்த அந்த காரணத்தினால வந்துட்டு மக்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மருத்துவமனையில போய் அவங்க அந்த நோயை குணப்படுத்துகிறதுக்காக நிறையா வந்து காசு செலவழிச்சாங்க அது ஆனாலும் அந்த நோய் வந்து இன்னுமே இருக்குது இன்னுமே வந்து பரவிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அதோடய இது வந்து வீரியம் வந்து குறஞ்சிருச்சு அந்த டைம்ல வந்து அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படினா அரசாங்கம் எதுவுமே பண்ணலை என்ன பண்ணாங்க அந்த அப்போ எதுவுமே பண்ணலை அந்த இழப்பீடை வந்து தவிர்க்கிறதுக்காக இப்போ இப்போ வந்து மகளிர் உரிமைத்தொகை அப்படினு சொல்லிட்டு கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் வந்து மாணவிகளுக்கான கல்வித்தொகை பெண்ணுரிமை அந்த திட்டம்லாம் கொண்டு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க அரசாங்கமும் இருந்தாலும் வந்துட்டு மக்கள் இந்தியா இந்திய மக்கள் வந்துட்டு ரொம்ப இன்னுமே வந்து அந்த அந்த இழப்பீடை வந்து தாங்க முடியாத அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய இழப்பீடு உயிர் இழப்பீடு அப்படிங்கிறது இருக்குது அந்த உயிரை காப்பாத்துகிறதுக்கு மக்கள் கஷ்டப்பட் கஷ்டப்பட்ட கஷ்டப்பட்டு சம்பாரித்த அந்த பணத்தை வேஸ்ட் பண்ணி இந்தமாதிரி நிறைய வந்து இண்டியாவில நடந்துருக்கு இந்தியாவில ரொம்ப முக்கியமானது அப் முக்கியமான சவால் அப்படினா இந்த பொருளாதார பிரச்சனை தான் சொல்லணும் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சேர்த்தி வச்சிருந்தாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கருப்பு பணம் அந்த சிச்சுவேஷன்ல வந்துட்டு அவங்களை மட்டும் பிடிக்காம எல்லாத்தையும் வந்துட்டு பணம் வந்து மாற்றி கொடுக்க சொல்லி தாள் பணத்தாள்களை வந்து மா மாத்திக்க சொன்னாங்க அதனால அந்த நேரத்தில் என்னாச்சு அப்படினா பணம் டேக்ஸ் கட்டி பணம் வச்சிருந்தவங்களும் வந்துட்டு ரொம்ப அஃபக்ட் ஆனாங்க ஏன் அப்படினா அவங்க வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்து இவ் இந்த அளவு தான் வந்து அமௌண்ட் வந்து நம்ம மாத்திக்க முடியும் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல இத்த இந்த நாள் வரைக்கும் தான் டைம் கொடுத்துருந்தாங்க ஸோ நிறைய பேத்துனால வந்துட்டு அந்த அமௌண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கவே முடியல இதனால நிறையா இந்திய மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதில் வந்து பண இழப்பீடு அப்படிங்கிறது வந்துட்டு நிறையாவே இருந்துச்சு மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டதே அப்படினா பொருளாதார பிரச்சனையில தான் வந்து ரொம்ப அவதிப்பட்டாங்க இந்த பொருளாதார பிரச்சனையை இப்போ வந்து தவிர்க்குறதுக்காக தான் வந்துட்டு நம்ம தமிழ்நாடு அரசு வந்துட்டு இந்தமாதிரி மக்களுக்காக சின்ன சின்ன உதவிகளை வந்து செய்கிறாங்க இது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஆனால் வந்துட்டு மக்கள் எல்லாம் ம ஒரு ம ஒருத்தங்க கொடு ஒருத்தங்கள கொடுக்குறாங்க அப்படினா எல்லாத்துக்குமே அது வந்து கொடுக்கணும் இப்போது வந்து அந் கொஞ்சம் ரிச்சாக இருக்காங்க அப்படிங்கிறத விட ஒரு கார் வச்சிருக்காங்க அப்படினாலே அவங்களுக்கு வந்து இந்த இந்த இது வந்து கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க பட் இது இது வந்து எல்லாத்துக்குமே கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும்